இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் விசேஷன்ட்டு இங்கே வெளிலேருந்து வருவாங்க பயணிகளெலாம் வர்றதுனால் இப்போது ஜனங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டத்தில் வர்றாங்க ஒரு சிலர் வச்சுருக்குறவங்க தான் காரு அது மாதிரி வர முடியும் மத் ஒரு சின்ன ஃபேம்லின்னால் என்ன பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு அப்படி வர்றவர்களுக்குலாம் வந்து பஸ்ஸு வசதியாக விட்டுருக்காங்க நல்லா டவுனெலாம் போய்விட்டு போகணுன்னா அந்த ஏரியாவில் சீக்கிரம் போய்விட்டு போக முடியாதுகிறதுக்காக சைடில் போய்விட்டு பைப்பாஸு போட்டு அமைத்து வச்சுருக்காங்க பைப்பாஸு அமைத்து அந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி நல்லா வ அம அமைத்து வச்சுருக்காங்க பஸ்ஸு வசதி நூற்று கணக்கான பஸ்ஸுங்கள் எங்களுக்கு இப்போ இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்காக மகளிருகாகவே நிறைய பஸ்ஸு விட்டுருக்காங்க இலவசமாகவே நிறைய இப்போ கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க லேடீஸ் தான் இன்னும் இன்னும் நிறைய வந்துகிட்டுருக்காங்க பாரவாயில்லை இப்போ ரொம்ப நல்லா இருக்குது